தமிழ்மொழி எனது தாய்மொழி இஸ் ஏ மதர் டங் தமிழை விட ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு புரிதலோட இருக்கிற ஒரு மொழியை பார்க்க முடியாதுன்துதான் நான் சொல்லணும் என்னோட மதர் டங்குங்கிறதுனால சொல்லலை எல்லா எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கும் சரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சரி புரிதலுக்கு ரொம்ப ஈஸியான மொழின்னா அது தமிழ்மொழி தான் சொல்லுவேன் முக்கனி மாதிரி முத்தமிழ் அந்த மாதிரி சொல்லலாம் ரொம்ப சிறப்பான மொழி நிறைய நிறைய மொழி நிறைய புராணங்களை இதில் வந்து மொழிப்பெயர்த்துருக்காங்க ராமாயணம் மகாபாரதம் நிறைய விஷயங்களை தமிழ்மொழியில்தான் மொழிப்பெயர்த்துருக்காங்க தமிழை நிறைய நிறைய சிறப்பு வாய்ந்தது தமிழ்மொழி இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எந்த லேங்வேஜ்க்கும் ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியும்ன்னா அது தமிழ் தான் எல்லா டங்கை விட எல்லா மதர் டங்கை விட தமிழ்மொழி வந்து இன்னும் தனிச்சிறப்புகள் நிறைய நிறைய வாய்ந்தது ரொம்ப சுவாரஸ்யமான மொழியும் கூட ஈஸியாக எதையும் புரிஞ்சிக்கிற தன்மையுடையது சுத்த தமிழ்லாம் படிக்க ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் தொல்காப்பியம் திருக்குறள் ஆயிரத்து முன்னுற்றி முப்பது குறள் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் தமிழ் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தொல்காப்பியம் ராமாயணம் மகாபாரதம் கம்பராமாயணம் தொல்காப்பியம் ஆத்திச்சூடி அந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழில்